பாஷை தெரியாத மற்றவர்களிடம் தங்கள் நாங்கள் பயன் பயன்படுத்துவது வந்து சைகை மூலமாகதான் என்னப்பொருள் வேணுங்கிறதோ சைகை மூலமாகதான் காமிச்சுக்கிறோம் காமிப்போம் ஏன்னா நமக்கு பாஷை தெரியாது தெரியாத இடத்துல போய் நம்ம நிக்கிறோம் அப்படின்னா அவங்களோட தொடர்புகொள்கிற மொழி வந்து சைகைதான் ஆதிகாலத்தில் வந்து சைகை மூலமாகதான் ஒருத்தரோட ஒருத்தரை வந்து தொடர்பு கொண்டாங்க தூரத்தில் இருக்குறவங்கள தூரத்தில் இருக்குறவங்கள்ட்ட வந்து நம்மளோட இத தெரியப் படுத்தணுங்கிறத்துக்கோசரம் தான் இந்த ஒரு சவுண்டையே கண்டுப் பிடிச்சாங்க இப்போ இங்கிலீஷ் காரவுங்களாம் ஒருத்தங்க வராங்க அப்புடின்னா ஏதாவது கேக்கிறாங்கன்னா நமக்கு தெரிலன்னா நம்ம சைகை மூலமாகதான் அவங்கள்ட்ட நம்மளுடைய இதில் என்ன இருக்குது அப்படிங்குறத வந்து சைகை மூலமாகதான் வெளிப்படுத்துகிறோம்